ஆ எங்கள் ஊரில் வந்து கிராமம்னால் வந்து கிராமப்புறம் தான் எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு ஆடு கோழி விவசாயங்கள் இதெல்லாமே வந்து எங்களுக்கு வந்து எப்போவுமே ஒரு அடிப்படையான விவசாயத்தை தேவைகளாக தான் இருக்குது இ நீங்கள் விவசாயம் நாங்களாம் வந்து விவசாயப் பொருள் விவசாயம் பண்ணுறத்துக்கு வந்து எங்களுக்கு தேவையான அது சம்மந்தப்பட்ட சல்ஃபர் யூரின் எல்லாம் வந்து நாங்கள் எங்கே வாங்குவோம்னு பார்த்தீங்கன்னா விநியோகக் கடையா சொசைட்டி கவர்மெண்ட் கூட்டுறவு சொசைட்டியில் போய் தான் நாங்கள் வாங்குவோம் அங்கே வந்து மலிவு விலையில் கொஞ்சம் எல்லாமே பொருட்கள் எல்லாமே கிடைக்கும் விவசாயத்துக்கு சம்மந்தப்பட்ட யூரியா அது சம்மந்தப்பட்ட ஆக்சிடைட் அதெல்லாமே வந்து எங்களுக்கு அங்கே கிடைக்கும் ஸோ அதனால் நாங்கள் அதை வந்து அங்கே வாங்கிப்போம் மாடு பார்த்தீங்கன்னா மாடுக்கு வந்து கால்நடைகள்லாம் மருத்துவமனை இருக்கும் மாடுக்கு ஏதாவது பூச்சி கடித்தாலோ மாடுக்கு ஏதாவது பிரச்சினையா மாடு இப்போ வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிற ஊசி போடுற வந்தெலாம் எதுவாக இருந்தாலும் அது சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் வந்து நாங்கள் கால்நடை மருத்துவமனைக்கு போவோம் ஸோ கால்நடை மருத்துவமனைக்கு எல்லாமே இருக்கும் அதே மாதிரி கோழி ஆடு அது சம்மந்தப்பட்ட எந்த பிரச்சினைகளா இருந்தாலும் இல்லை மாடு கன்று போடுற பிரச்சினைகள் எதுவாக இருந்தாலும் நமக்கு மாடு ஆஸ்பத்திரிக்கு நாங்கள் போவோம் உழவர் சந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து வ வாரத்துக்கு ஒரு முறை தான் உழவர் சந்தைகள் நடக்கும் வீக்லி ஒன்ஸ் வந்து சந்தைகள் நடக்கும் அப்போது வந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில் ஏற்படுத்திக் கொடுத்த உழவர் சந்தையில் வந்து கடைகள் வைப்பாங்க கடைகள் வெச்சுக்கின்னு எங்களுக்கு காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷான சுத்தமான காய்கறிகள் எல்லாமே வந்து கிடைக்கும் இந்த ஒப்பந்த சேவைகள் மூலயமா எங்களுக்கு வந்து எல்லாமே நல்லாயிருக்கு வேளாண் சுற்றுலா பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து டேம் இருக்குது ஸோ டேமில் போனோன்னால் எங்களுக்கு வந்து அங்கே சுற்றுலாத்தலமாக இருக்குது குளிக்கிறத்துக்கு சாப்பிட்றதுக்கு மீன் சாப்பிட்றதுக்கு அப்புறம் பூங்கா இந்த மாதிரி இது எல்லாத்துக்குமே வந்து எங்களுக்கு கொஞ்சம் இந்த வசதியான அமைப்பு எங்களுக்கு எல்லாமே இருக்குது உள்ளூரில் வந்து எங்களுக்கு இதெல்லாமே வந்து சப்போர்டிவ்வாக இருக்குது ஸோ அதனால எங்களுக்கு எல்லாமே வந்து சந்தோஷங்களாக இருக்குது கிராமப்புறத்தில் இருக்கிறத்துக்கு நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம்